கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் விளையாட்டுகளுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம் அரசாங்கத்தினால எங்களுக்கு வந்து மட்டைப்பந்து கால்பந்து கைப்பந்து இதெல்லாம் வந்து வழங்கப்படுது இதை வந்து எங்கள் ஊருகளில் இளைஞர்களும் அதுக்கப்புறமா வந்து பள்ளி குழந்தைகளும் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு கல்லூரி முடிச்சுட்டு வந்து விளையாடுவாங்க இதன் மூலம் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கறாங்க இங்கே வளர்த்துக்கறது மூலிமா அவங்க கல்லூரியில் வாழ்க்கையிலையோ இல்லை வந்து பள்ளிகள்லேயோ வந்து அவங்களோட கல்லூரிக்காகவோ இல்லை பள்ளிக்காகவோ வந்து விளையாடக்கூடிய அணியில் அவங்களும் வந்து ஒரு ஆளாக பங்கெடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி எங்கள் ஊருக்களில் நிறைய பேர் வந்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் விளையாடி நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா எங்கள் ஊரிலேருந்து போன ஒரு பையன் தேசிய விருது போட்டியில் பங்கெடுத்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கறான்